ஹலோ மா ஆ ராஜ் ட்ராவல்ஸுங்களாங்க ஆ ஒன்றும் இல்லை நாங்கள் நீடாமங்கலத்திலேருந்து கால் பண்ணுறோம் மேடம் நீடாமங்கலத்திலேருந்து அங்கே தியாகராஜ சாமி கோயில்ருக்குது இல்லையா திருவாரூரில் அங்கே வந்து போகணும் தேர் திருவிழாவுக்கு ஆ உங்கள்கிட்ட எதுவும் வேன் இல்லைனா ஒரு அவர் பதினோரு பேர் போகிற மாதிரி ஒரு சைலோ கார் அந்த மாதிரி எதுவும் ட்ராவல்ஸ் இருக்குங்களா அவை அப்படிங்களா நாங்கள் ஒரு பதினோரு பேர் போகணும் மேடம் கார் பதினோரு பேர் போகிற மாதிரி கார் இருந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்லை சரி மேடம் வேன் ஓகேதான் இப்போ எங்கள் ஊரிலேருந்து நீங்கள் எவ்வளோ மேடம் இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க எங்கள் நான் நீடாமங்கலத்திலேருந்து திருவாரூர் போகணும் ஆ அது எங்கள் ஊரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் மேடம் அது வந்து இப்போ நம்மள காலையிலே நீங்கள் எங்களை ஒரு அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணி ஒரு ஏழு மணிக்கு விட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு திரும்பி கிளம்பிருலாம் மேம்

ஆமாம் மேடம் ஒரு நாள்னால் நம்ம வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறதே நான் வந்து ஒரு பாதி நாள்தானே சொல்கிறேன் அப்படிங்களா சரி மேடம் ஏன்னால் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் பெரியவர்களாம் அழைச்சிட்டு வரேன் ட்ரைவர் மட்டும் கொஞ்சம் நல்லவங்களா பார்த்து போட்டுவிடுங்க மேம் ஏன்னால் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்களாம் வேணாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி ட்ரைவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுவிடுங்க ஆமாம் மேடம் நான் இப்போதான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க நல்ல ட்ரைவராக அனுப்புவாங்க அப்படினுட்டு அதனால்தான் மேம் உங்களுக்கு கால் பண்ணினேன் ஓகே ஓகே மேடம் அது ஏன்னால் சின்ன குழந்தைங்க பெரியவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்குதான் சரி சரி மேடம் நீங்கள் அப்போது எங்களுக்கு இந்த ஒரு என்னிக்கி ஒரு இருபதாம் தேதி அன்னிக்கி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் சரி மேடம் இப்போ உங்களுக்கு இன்ஷியல் அமௌண்ட் எதுனா அதை பற்றி ஒன்றும் பிரச்சினை இல்லை மேடம் இப்போ நான் அவங்களுக்கு எப் எப்படி மேடம் கிலோ மீட்டரில் கிலோ மீட்டர் சார்ஜ் வாங்குகிறீங்களா அப்படிங்களா சரி மேடம் இப்போ இன்ஷியல் உங்களுக்கு எவ்வளோ மேடம் இப்போ அந்த பாதி அமௌண்ட் எவ்வளோ மேடம் அனுப்பணும் இது உங்களோட இந்த நம்பர் ஃபோன்பே நம்பர் அந்த மாதிரி இந்த நம்பருங்களா ம் எனக்கு அனுப்ப தெரியாது மேம் என் பையன் வந்தவொன்னே நான் உங்களுக்கு அனுப்பிவிட சொல்கிறேன் சரி சரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்